சார் வணக்கம் நாட்டு மருந்துக் கடையிலிருந்து பேசுறேன் சார் ஆ சார் இப்போது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது எதுவாக இருந்தாலும் அதை சொல்லுங்கள் எங்கள்கிட்ட எல்லா எல்லா பிரச்சனைக்கும் நாட்டு மருந்து கொடுக்குறோம் நீங்கள் அதை சாப்பிட்டு குணம் அடையலாம் நலமாக இருக்கலாம் உடம்பு அதிகமாக இருக்குங்களா ஆ அது சாப்பிடுலாம் சார் கடுக்காப் பொடியை சாப்பிடுங்க ஆ கடுக்காப் பொடியை சாப்பிடுங்க ஆ உங்களுக்கு இந்த சுகருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து இந்த ப இந்த ஆ ஆ வெந்தயப் பொடி ஆ வெந்தயப் பொடி நம்ம ஆ நாவல் பழம் கொட்டை பொடி இருக்குது ஆ அதை வந்து நீங்கள் நார்மலாகவே இப்போ காஃப்பி டீ மாதிரிக்கி அதில் போட்டு நார்மலாகவே குடிக்கலாம் அப்புறம் உடம்புக்கு இன்னா பொடி இருக்குது சார் நூறு கிராம் முந்நூறு ரூபா வருது சார் ம் அதை வந்து நீங்கள் அதை நார்மலாக காஃப்பி டீலயே போட்டுக் குடிச்சு குடிச்சிக்கிட்டு வரலாம் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த பொன்னாங்கண்ணிப் பொடி ஆ அது சாப்பிடுலாம் சார் அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க அது நல்லா கண்ணுக்குக் குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சொல்லுங்கள் ஆ அதை சாப்பிட்டு வாங்க அதேப் போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த இது வெந்தயப் பொடியும் இருக்குது ஆ அதையும் பயன்படுத்துனீங்கன்னால் நல்லா இருக்கும் ஆ அது ஆ சாப்பிடுலாம் சார் அதை நீங்கள் சாப்பிடுலாம் அது அதனால் உங்களுக்கு எந்த பிரச்னையும் இருக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ஆ நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு கல்கண்டு ஒன்று இருக்குது சார் அதை வந்து சுகர் இருக்கிறதனால அந்த அந்த கற்கண்டை நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னாக்கா நீங்கள் சக்கரை போடாமல் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னால் உங்களுக்கு ஆ அந்த சுகருக்கு இது சக்கரைக்கு இந்த கல்கண்டை பயன்படுத்துனீங்கன்னால் நல்லது அப்புறம் அதேப் போல் பட்டையை வந்து லவங்கப் பட்டையை அதை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னாக்கா இது உடல் உடல் குறைக்கிறதுக்கு உதவும் சார் அது ஆ சரி சார் ஆ கொரியர் பண்ணலாம் சார் ஆ உங்களுக்கு கொரியர் பண்ணி பண்ணிவிடுவோம் நீங்கள் அவங்க கொரியர் பாய் கிட்ட நீங்கள் இதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே